ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சரிங்க வாங்கிக்கிறேன் என்ன வெலைங்க நாற்பதுரூவா கட்டுப்படி ஆகாதுங்களே இதுக்கு நான் வந்து செம்பருத்தி மரத்துலேருந்து செம்பருத்தி பறித்து வெச்சிட்டு போய்டுவேனே பத்துரூபாய்க்கு கம்மியாக கொடுப்பீங்க இப்போது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் முப்பத்தஞ்சு ரூபா கொஞ்சம் இன்னும் இறங்கலாமே ஆ சரிங்க நான் முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் சரிங்க வேறு எதாச்சும் பூ உண்டு போட்டுருக்கீங்களா இல்லை ஒன்று தானா

சரிங்க அது வாரத்தில் ஒரு தடவை கொடுங்க போதும் அது என்ன ரேட்டுங்க அவ்வளோலாம் வேணாம் சரி பரவாயில்லை நீங்கள் அந்த முப்பது ரூபாய்க்கு தரும்போது கொஞ்சம் சேர்த்து போட்டு ஒன்று ரெண்டுன்னு போட்டு கொடுங்க ம் சரி ஓகேங்க